நான் வந்து கூட்டு குடும்பம்ல இருக்கிறோம் எனக்கு மாமியார் மாமனார் இருந்தாங்க இறந்துட்டாங்க அப்புறம் ஏ மாமனார் மாமனார் அப்புறம் என் கணவர் எனக்கு இரண்டு பசங்க இருக்குறாங்க ஒரு பாப்பா ஒரு பையன் அப்புறம் நான் அப்புறம் என்னுடைய வீட்டுக்காரருடைய தம்பி தம்பியோட ஓய்ஃபு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க ரெண்டு குழந்தைங்க முதல்ல வந்து ஆண் குழந்தை செகண்ட் வந்து பெண் குழந்த அவங்க நால் ஸோ நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் ஸோ கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம ஒருவொருத்தருக்கு பார்த்து அவங்க எங்கள் மாமியார்க்கு வே வேலை செஞ்சு கொடுக்குறது இந்தமாதிரியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிகொடுப்போம் அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பசங்களலெல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்களை டிரஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ப எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம்